பழைய பாடல்களுக்கும் இன்றைய பாடல்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் அப்ப இருக்குந்த பாடலெல்லாம் வரிகள் நல்லா இருக்கும் கேட்க கருத்துள்ள பாடல்களாக இருக்கும் இன்றைய பாடல் வந்து பாடல் வரிகளும் எதுவும் சரியில்லை